ஹலோ ஸ்வீட் கடைங்களா போன வாரம் வந்து எங்கள் வீட்டில் வீடு பால் காய்ச்சறதுக்கு ஸ்வீட் வாங்கிகிட்டு போயிருந்தோம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வந்த கெஸ்டெல்லாம் அத் அதுதாங்க மறுபடியும் ஸ்வீட் கொஞ்சம் ஆட்ரு பண்ணலான்னு ஸ்டாக்கு இருக்குதுங்களாங்க ஸ்வீட்டெலாம் எனக்கு மைசூர்பாக்கு ஒரு ரெண்டு கிலோ லட்டு ஒரு ரெண்டு கிலோ ஜிலேப்பி ஒரு ரெண்டு கிலோ பேக் பண்ணி வைங்க நான் வந்து சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேங்க ஆ ஆ அது அதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோங்க ஆறு கிலோ மொத்தம் இ இது போன வாரம் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு எப்படி இந்த வாரம் ஸ்வீடெலாம் ஃப்ரெஸ்ஸாக புதுசாக போட்டிருக்கீங்களா இல்லை போன வாரம் செஞ்சத்தையே வச்சுருக்கீங்களா சரிங்க இது ஸ்வீட்டுக்கு இது மட்டும் கொடுங்க அப்புறமேட்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் புது ஐட்டம் ஏதாச்சும் வச்சுருக்கிங்களா ஆ ஆ புதுசாக எதாவது செஞ்சுருந்தாக்கா ஆ காராச்சேவ் ஒரு ரெண்டு கிலோ அப்படியே அந்த ஸ்வீட்டோடு சேர்த்திக்கங்க ஆ மிச்சரு வந்து கடலக் கொட்டை போட்டதுங்களா போடாததுங்களா ஆ அந்த சிறுதானியம் போட்டது வேண்ணால் ஒரு ரெண்டு கிலோ பேக் பண்ணி வைங்க ஆ போன போன வாரம் ஆ போன வாரம் கெஸ்டெலாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னத்துனால் தான் மறுபடியும் வாங்குகிறேன் மறுபடியும் வாங்கும் போது நல்லா இரு போன வாரம் இருந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கணும் ஆ ஆ நல்லா இருக்குதுன்னு தானே மறுபடியும் வாங்கிகிட்டு மறுபடியும் உங்கள் கடைக்கு உ கேட்குறோம் உங்கள் கடையிலேயே ஆ ம் சரி ஆ இன்றைக்கி தாங்க வேணும் நீங்கள் எல்லாம் அததெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ பேக் பண்ணி வைங்க நாங்கள் சாயந்தரம் வந்து ஆ பில்லு பில்லு க சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு வரங்க நைட்டு ஆ கரெக்டாக பில் போட்டு வைங்க கொஞ்சம் விலை விலைய பார்த்து குறைச்சிக்கோங்க ஏன் நிறையா வாங்குகிறோம் ரெகுலராக வாங்குகிறோம்

ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எட்டு மணிக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு வந்து வாங்கிக்கிறோம் எல்லா இதுலேயும் ஒரு ஆ சொல்லுங்க ஆ ஆ ஆ சொல்கிறேங்க சரி நீங்கள் சாய் நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருங்க அது அதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ ஆ சரி வச்சுட்டுங்களா ஆ சாயந்தரம் வந்து வாங்கிகிறோங்க ஆ சரிங்க ஆ சரி ம்